நகரத்தின் செய்தித்தாளில் பார்த்தா கிராமப்புற செய்திகள் துல்லியமாக சித்தரிக்கப்படவில்லை என நினைக்கிறது தவறு ஏன் என்றால் நம்ம செய்தித்தாளில் வர்றது அத்தனையும் உண்மைதான் தவிர பொய்கள் அல்ல ஏன் என்றால் சித்தரிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது நேச்சுரலாக எடுக்காத செய்திகளை நாம் வாய்மொழி வாய்மொழின்னு தான் சொல்வாங்க அதை அப்படியே நேச்சுரலாக போடணும்னா கொஞ்சம் கடினம்தான் பார்த்தது பார்த்தபடியே போடுறது மிகவும் கடினம் இப்போ என்னென்னு சொன்னால் வாட்ஸப் காலில் தான் இப்போ எல்லாம் வீடியோவில் எடுத்து போட்டுடுறாங்க அது போட்டப்படியே போட்டுருக்காங்க இப்போ என்னென்னு சொன்னால் பேப்பரில் அது மாதிரி போடுறதுக்கு சாத்தியமா என்னென்னா இது நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியாது துல்லியமாக சித்தரிக்கப்படலைன்னா கூட ஓரளவுக்கு கரெக்டாக தான் போடுவாங்க இப்போ கிராமப்புற சந்து பொந்து அங்கே இங்கே எல்லாம் போய் பார்த்து எடுக்கிறது மிகவும் கடினம்தான் சிறுவர் கொடுக்குற செய்தியை வெச்சு தான் இந்த செய்தித்தாள்லேயே பிரிண்ட் அடிக்கிறாங்க அதில் வந்து இந்த கிராமப்புறங்களில் நடக்கிறது என்னென்னு சொன்னால் முதல்ல தலைவர்கிட்டே தான் போய் சேரும் தலைவர் பார்த்து எது அங்கே சொல்லணுமோ நியூஸாக கொடுக்கணுமோ எது நியூஸாக கொடுக்கக்கூடாதுன்னு அவர் பார்த்து செய்கிறது தான் என்னோட கணிப்பு அப்புறம் வந்து இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கிறது அப்படியே டேரெக்ட் டைரெக்டா என்ன நடக்குதோ அதையே சொல்லிடுவாங்க இப்போ வாட்ஸப் காலில் வர்றதை எடுத்து அப்படியே டைரெக்டாவே போட்டுருவாங்க இப்படி நடந்திருக்கு இது நடந்திருக்கு இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதாவது கிராமப்புறத்தில் நடக்கிற சிலர் வந்து இதை போடக்கூடாதுன்னு அந்த பெற்றோர்களும் சரி மற்றவங்களும் சரி ஐயோ இதை வந்து நீங்கள் காட்டாதீங்க இதை ஊர் பார்க்கும் உலகம் பார்க்கும் படிக்கும் எங்களுக்கு இதாக இருக்கும் நினைக்கிறது நெனைச்சிதான் இதெல்லாம் கொஞ்சம் மறைப்பாங்க கொஞ்சம் நியூஸ் தான் சொல்வாங்க ஆனால் கிராமப்புறத்தில் அப்படி இல்லை என்ன நடக்குதோ அது டேரெக்ட் டூ டேரெக்ட் ஹை டூ ஹை அப்படியே மாற்றி போட்டுருவாங்க இப்போது இதனால ஊடகங்களில் காட்டப்பட வேண்டியவை ஆனால் காட்டப்படாதவை என்னென்னு சொன்னாக்கா வாட்ஸப் காலில் டைரெக்டாவே எடுத்துடுறாங்க அதை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி உலகத்துக்கே பத்து நிமிஷத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணி காமிச்சிடுறாங்க இப்போ நம்ம பேப்பரில் அதை போட்டு செய்தித்தாளில் வந்து அதை படிக்கிறதுக்கு மறாவது நாள் தான் ஆகும் அதனால நகரத்தில் செய்தித்தாளில் கிராமப்புற செய்திகள் துல்லியமாக சித்தரிக்கப்படவில்லைன்றது நான் நினைக்கிறது கரெக்ட்டு தான் இப்போ வாட்ஸப் காலில் எடுக்கிறது உடனுக்குடையே ஷேர் பண்ணுறாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் உடனே லைக் கொடுத்து எல்லோருமே பாத்துடுவாங்க இப்போ நாளைக்கு பேப்பரில் வந்த மேலே தான் நம்ம படித்து அதை தெரிஞ்சுக்கிறோம் அதனால் எனக்கு இது சரியாப்படுது காட்டப்பட வேண்டியவை காட்டப்படாதவை என்னென்னு சொல்றீங்க அங்கே நடக்கிறதெல்லாம் டைரெக்டாவே காட்டப்பட காட்ட மாட்டாங்க அது யாருக்கிட்டே போய் சேரணுமோ அவங்க எவ்வளோ நேரம் என்னமோ அதை எடுத்து எவ்வளோ நேரம் சொல்லணுமோ சொல்லி அது என்னென்னு அதை பேப்பரில் போடணுமா அதை மட்டும் தான் செய்தித்தாளில் போடுவாங்க எதை போடக்கூடாதோ அதை போட மாட்டாங்கன்னு என்னோட கருத்து